திருமணத்திற்க்கு முதலே தண்ணி பெரிய டேங்க்கில் சேமித்து வச்சிக்குவோம் அப்பறம் பற்றலேனா அதுக்கு ஒசரோம் லாரிகளில் ரெண்டு லாரி தண்ணி வாங்கிக்கிறது அதுவும் இல்லாமல் குடி தண்ணி வேற தனியாக கேனுகளில் ஏற்பாடு பண்ணி பிஸ்லெரி வாட்ரு அது வாங்கிக்கிறது அதுவும் பற்றலேனா மறுபடி லாரி தண்ணிக்கேன் தான் வாங்கி இது செய்யணும் அப்பறம் டேங்க்குக மறுபடியும் ரொப்பிக்க வேண்டிதான் அப்படி தான் செய்வோம்